மேடம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் மேடம் மேடம் எனக்கு நேற்று காலையில் இருந்தே எனக்கு வயிற்றை வலிக்குது மேடம் லூஸ் மோஷன் ஆயின்னே இருக்குது சாப்பாடே நிற்கல அதனால் தான் உங்கக்கிட்ட கால் பண்ணி மாத்திர எதன்னா இரு சொல்லுங்கள் இல்லை மருந்து சொல்லுங்கன்னு கேட்கலான்னு பண்ணேன் மேடம் எனக்கு நேற்று காலையில் இருந்தே வயிறு வலி வந்துச்சு மேடம் நிறையா வலி வயிற்றை வந்து கீழ் கீழ் வயிறு அப்படியே பிச்சு போட்டுடுற மாதிரி ஒரு வலி வந்துச்சிங்க மேடம் அதுக்கு அப்புறமா தான் சரி நேற்று உங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னிட்டு நைட்டுமும் சாப்பிடவே இல்லை இப்பவும் சாப்பில்ல லூஸ் மோஷனும் ஆகுது வயிற்று வலியும் இருக்குதுங்க மேடம் ரெண்டுமும் ஒரு நாள் நேற்றிலருந்து நாலு அஞ்சு முறைக்கு மேலே ஆயிடுச்சு மேடம் டயாடாக இருக்குதுங்க மேடம் என்ன பண்ணணும் மேடம் எனக்கு அது தெரியல நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் வேணும்னா இனிமேலுக்கு அதே மாதிரி கூட ஃபாலோ பண்ணுறேன்

ம் ம் ஆ செ சரிங் மேடம்

சரிங்க மேடம் நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் லெமனும் உப்பும் போட்டு தண்ணியில போடணுமா மேடம் வெறும் அப்படியே கே லெமன்லையே போ வெறும் கட்டி சாறில் மட்டும் கு கலந்து குடிக்கணும்

ஆ சரிங்க மேடம் நான் நான் இதை இப்போ இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வேற எதனால் இருந்தால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேடம் ஃபோனை எடுங்கள் மேடம்

சரிங்க மேடம் நான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டு கால் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ மேடம் ம்